விளையாட்டு விளையாட்டு என்பது எல்லாருக்கும் உரித்ததுதான் விளையாட்டு விளையாட்டை பற்றி நான் என்னன்னு சொல்கிறது விளையாட்டு விளையாட்டை பற்றி விளையாடுறதுக்கு நிறையா இது இருக்கு கபடி கிரிக்கெட் கபடி கிரிக்கெட் ஜல்லிக்கட்டு ஹாக்கி ஹாக்கி அடுத்து கோகோ இதுமாதிரி நிறையா விளையாட்டுகள் இருக்குது ஆனால் மக்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக விளையாடுறது வந்து கோலிகுண்டு பம்பரம் கிரிக்கெட் கிட்டிபுள் வாலிபால் போன்ற விளையாட்டுகள் விளையாடுறாங்க இதில் ஒவ்வொரு விளையாட்டாக சொன்னால் கிரிக்கெட்டை பற்றி பேசுவது கிரிக்கெட் இந்த கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்ல இது ஓரளவு நம்ம தமிழ்நாட்ல இது கிட்டிபுள்ளாக இருந்துச்சு கிட்டிபுள் விளையாடுறது அப்போதைக்கு எல்லோரும் விளாண்டாங்க ஆனால் அப்போ இப்போதைக்கு யாரும் விளையாடுறதில்ல விளையாடாத காரணம் என்னென்னா அது கிட்டிபுள் இது கூர்மையாக இருக்கறதுனால அது முக்கியமானது அதை தூக்கி போடும்போது கண்களில் பட்டால் கண் கண்களில் அடிபட்டுவிடும் கை கால்களில் அடிபட்டால் அது ரத்தம் வந்துவிடும் என்பதனால் அதனால் கிட்டிபுள்ளில் விளையாடுறது கொஞ்சம் தடை செய்திருக்கிறார்கள் எங்களது கிராமத்து மக்கள் ஆகையினால் அதை அதை அட்வான்ஸாக கிரிக்கெட்டு விளையாண்டோம் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்த பிறகு கிரிக்கெட்டு விளையாட அதையும் ஏற்றுக்கொண்ட அதுக்கு பிறகு அதுவும் மேலே படும் என்பதால் அதையும் ஒதுக்கிவிட்டு இவங்க இப்போ காடு வேறு வேறு பகுதிகளில் எங்களை விளையாட சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் விளையாடுவதற்கு நாங்கள் இடம் புதிதாக தேட வேண்டியதாக இருக்கிறது அப்படி கபடி அடுத்தது கபடி கபடி கபடியை பற்றி சொல்லணும்னா கபடி வந்து இருபத்தி கபடிங்கிறது நம்ம தமிழ்நாட்ல உருவான வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு மாதிரி அது ஒன்று அண்ணன் தம்பி தமிழ்நாட்ல அதிகமாக விளையாடுறது வந்து இது காதல் கபடி காதலர்கள் அதிகமாக இருக்காங்க இங்கே இப்போ வந்து சுதாகர் கூட நம்ம தமிழ்நாடுகாரர்தான் அவரு அவருதான் இப்போ இங்கே தமிழக தமிழ் விளையாண்டுகிட்டுருக்காரு இந்த கபடி விளையாடுறத எல்லோரும் சேர்ந்து கபடிங்கிறது ஏழு பேர் விளையாடுறது இல்லை ஒரு ஏழு ஏழு வருஷ எழுவது வருட இது இருபது வருட தலைமுறைகளாக இங்கே விளையாண்டுகிட்டு இருக்க விளையாட்டு வந்து கபடி கபடி அப்பயிலேந்து மாறாமல் அதேமாதிரி பண்பாடு மாறாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க கபடி கபடி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நானும் இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் நானும் கபடி தான் விளையாண்டேன் லீவு லீவு கெடைச்சா நானும் அங்கே தான் கபடி தான் விளையாடுவேன் கபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஜல்லிக்கட்டை பற்றி பேசணும்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுங்கிறது அது மஞ்சு விரட்டுன்னு ஆரம்பித்துச்சினாங்கா ஃபர்ஸ்ட்டு மாடு ஒரு ஆள் ஒரு ஒரு மாட்ட எறக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் மாடு அப்புறமேல் ஒரு மாட்டை ரெண்டு பேர் அடக்கணும்னு சொன்னாங்க அப்புறமேல் ஒரு மாட்டை நாலஞ்சு பேர் எறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போது வந்து ஒரு ஒரு மாட்டை விட்டுவிட்டு மூணு நூறு பேர்கள் சேர்ந்து இருப்பார்கள் களத்தில் நிற்பார்கள் ஆட்டக்காரர்கள் ஒரு மாட்டை விடுவார்கள் அது யார் வேண்டுமானாலும் பிடிச்சிக்கலாம் ஒருத்தர் ஒருவர் பிடித்தால் மட்டுந்தான் பரிசு உண்டு என்று சொல்கிறார்கள் அப்படி அவரு பிடித்துவிட்டால் என்றால் அவருக்கு பரிசளிக்கிறார்கள் அவர் பிடிக்காவிட்டால் அடுத்தவர்களுக்கு இது மாடுகாரருக்கு அவருக்கு பரிசளித்துவிடுவார்கள் இப்போ தமிழ்நாட்டில் நிறையா மாடுகள் பிடிபடாமல் இருக்கிறது ஆனால் மாடு மாடுகளை வரிசையாக வாடிவாசலில் அடைப்பதால் இப்போ மாடுகள் அதிகம் ஓய்ந்து ஓய்வுபெற முடியாமல் அதிகமாக மாடுகள் அசதியில் அங்கும் இங்கும் செல்லும் செல்ல முடியாமல் வாடி துடிக்கிறது அது பிடிபடாத மாடுகளுக்கு அதிகமாக பிடிபட்டு விடுகிறது அதனாலேயே இப்போ மாடுகளை பத்திரமாக பார்த்துக்க வேண்டும் மாடுகளுக்கு உணவுகளை அளிக்கணும் தண்ணி தண்ணி விடுறது மிகவும் அவசியமாக உள்ளது நாங்கள் இங்கே மாட்டுக்கு மாடுகளுக்கு தேவை மாடுகள் பத்திரமாக மாடுகளை பாத்துக்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது அடுத்தது சொன்னால் கிரிக்கெட் கிரிக்கெட்டுங்கிறது நார்மலுன்னு சொல்லி கிட்டிபுள் தான் கிட்டிபுள் விளாடுறதுக்காச்சி அதுக்கு கிரிக்கெட்டு விளையாடுறது கிரிக்கெட்டுங்கிறது ஒருத்தங்க பதினோரு பேர் இருப்பாங்க ஒரு டீமுக்கு அடுத்தது ஆப்போனென்ட்டுக்கு பதினோரு பேர் இருப்பாங்க மூணு மூணு சப்பு சப்பு இருப்பார் அவரு வந்து ஃபஸ்ட்டு பாலை போடணும் ஃபஸ்ட்டு ஒரு பவுலர் வந்து பவுலர் போடுவார் ஒரு அம்பையர் இருப்பார் ரெண்டு கீப்பர் ஒரு கீப்பர் இருப்பார் அப்புறம் இது ஃபீல்டிங் பண்ணுவாங்க ஒருத்தர் பந்தை தூக்கி போட்டோடனே அது எடுத்து வேகமாக மட்டை பந்தால் அடிக்கணும் அடித்து பறந்து போய் வெளியே அதுலேயே உழுந்தா சிக்ஸர் ஆகும் உருண்டு போய் உழுந்தா உருண்டு போய் அதை தாண்டி அந்த லைனையும் தாண்டிதான் அது ஃபோராகவும் கருதப்படுகிறது அப்போ நார்மலாகவே அதிலிருந்து வந்து கையில் பிடித்துவிட்டால் அதை கேட்ச் என்று சொல்லிவிட்டு அவுட்டு என்று கூறுகிறார்கள் அதனால் இது அது ஒரு கேமை கேமாக கொண்டு இப்போ சென்னையில் சூப்பர் கிங்கு ஆடுச்சி சென்னை சூப்பர்ஸ் கிங் ஒரு கேம் போய்ட்டுருக்கு மும்பையில் ஒரு இது மும்பை இந்தியன்ஸுன்னு சொல்லி உள்ளது ஆர்சிபி போன்ற நிறைய நிறைய உள்ளது இப்போது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது அனைவரும் அனைவரும் நானும் நானும் சேர்ந்து நானும் சென்று பாப்பேன் நீங்களும் வாங்க அனைவரும் பார்ப்போம் என்று நினைக்கிறேன் நாங்கள்லாம் அப்புறம் கபடி கிரிக்கெட்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்புறம் சிலம்பாட்டத்தை மட்டும் சொல்லாட்டி எப்படி சிலம்பாட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன் சிலம்பாட்டங்கிறது சாதாரண அது நம் தலைமுறை தலைமுறையோடு முக்கியமான ஆட்டம் அது ஒரு நம் நிறைய எம் ஜி ஆர் படத்தில் பார்த்தா அதிகமாக சிலம்பாட்டந்தான் சிலம்பத்தை தான் சுத்தியிருப்பாங்க நிறையா நிறையா சண்டை போடுறது கையில் கையில் சண்டை போட்டதை விட குச்சியில் தான் நிறையா சண்டை போட்டுருப்பாங்க சுற்றி எம் ஜி ஆர் சுத்துறத அவரு சுற்றிதான் நான் பாத்திருக்கேன் அதுமாதிரி டிரைனிங் ஆனவங்களுக்கு மட்டுந்தான் சுற்ற வைக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ இது இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு அதிகமாக சுற்ற தெரியாது ஒரு பாதி நூற்றுல நூற்றுல ரெண்டு பேர் அஞ்சு பேருக்குதான் சுற்றத் தெரியும் அது மிச்ச தொண்ணூத்தஞ்சு பேர்த்துக்கு சுற்றத் தெரியாது அத கற்றுக்கணுங்கிறது ஆர்வம் யாரும் இல்லை அதனால தமிழ் கொஞ்சம் தாழ்ந்தது தான் தாழ்வாகிட்டே இருக்குது தமிழ் தமிழுக்கு பெரும் இதாக இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வீர விளையாட்டை விடக்கூடாது அது கிராமத்தில் இதெல்லாம் மக்கள் வந்து எதுவும் ஏற்றுக்க மாட்டேங்குறாங்க இதை விளையாடுங்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் யாரும் விளையாடுவதில்லை இதை வந்து மக்கள் வந்து பெருசாக எதுவும் சொல்கிறதில்ல கிராமத்து மக்கள் கிராமத்து மக்கள் என்னனு சொல்கிறதுனா நாங்கள் கிராமத்து மக்கள் பெருசாக புதிய விளையாட்டை விளையாண்டால் பழைய விளையாட்டுக்குனு சேஃபாக பாதுகாப்பாக விளையாடுங்கள் என்று அப்படிதான் சொல்கிறார்கள் அப்புறம் அந்த விளையாட்டு விளையாட்டு முக்கியத்துவம் என்னவென்றால் அடிபடாமல் விளையாடுவது என்றால் அது என்று அப்படி சொல்கிறார்கள் ஆனால் இந்த தமிழ்நாடு இப்போ கிராமத்து மக்கள் எந்த பிரச்சினையும் இல்லாமல் அனைவரும் விளையாடுங்கள் விளையாண்டு இந்தியா மாநிலம் மாவட்டம் போன்ற பகுதி சென்று அனைவரும் பயிற்சி அனைவரும் சேர்ந்து எல்லோரும் பெரிய ஒரு உயரிய இதில் உயரிய வேலையில் சேருங்கள் என்று கூறுகிறார்கள் அதற்காகவே நிறையா பேர் விளையாட்டுகளில் சில பேர் ஒரு தமிழ் பண்பாட்டை மாத்தணும்னுக்காகவே விளையாண்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஒரு அதுக்காக சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்புறம் கபடியை பற்றி சொல்லிட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் கபடிங்கிறது ஒரு மொத்தோம் பதினோரு பதினோரு பதினோரு உள்ளது எது ஒரு பக்கம் ஒம்போது அடி அந்த பக்கம் ஒம்போது அடி மொத்தம் மொத்தம் பதினோரு அடி இருக்கும் பதினோரு அடி இது இருபத்தஞ்சி அடி இருக்கும் இருபத்தஞ்சி அடிக்கு இந்த பக்கம் அகலம் வந்து பத்தொம்பது அடி இருக்கும் அது வந்து ரெண்டு பக்கம் பாதியாக பிரித்து பாதியாக பிரித்திருப்பாங்க அது நடுவுல வந்து நடுக்கோடாக வச்சுருப்பாங்க அந்த பக்கம் பத்து போனஸு கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க யார் அதிகம் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்கதான் வின் ஆவாங்க